விலங்குகளின் கழிவை பொறுத்தவரைக்கும் நிச்சயமாக விவசாயத்துக்கு ஒரு நல்ல உரமாக நம்ப பயன்படுத்தலாம் அந்த உரம் வந்து நம்ம பாதுகாக்கோணுன்னா நிச்சயமாக வந்து ஒவ்வொரு நாளும் அந்த உரத்தை வந்து ஒரு உரக்குழின்னு ஒன்று வெட்டிப் போட்டு அதில் வந்து உரத்தை எல்லாம் நம்ம போட்டு கொஞ்சம் நாள் அது மக்கினத்துக்கு அப்புறம் நம்ம வந்து நம்ம நிலத்துக்கு அதை பயன்படுத்தலாம் இந்தமாதிரி உரம் இயற்கையான உரம் பயன்படுத்தினாலே பயிருக்கு எந்த பாதிப்பும் இருக்காது ஆக பயிரும் நல்லா செழிப்பாக வரும் அதை வந்து நிர்வாகம் பண்ணுறதுதான் நமக்கு டெய்லி அந்தந்த உரத்தை வந்து நம்ம பாதுகாத்து வைக்கணும் அதேமாதிரி வந்து அதை வந்து அதுக்கு ஒரு இப்போது வந்து விலங்குகளோடய கழிவு இருக்குனால் அது மக்கறதுக்கு தேவையான மண்ணோ அல்லது செடிகளோ எதா போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நாள் விட்டோம்னா அது மக்கிடும் அதுக்கு அப்புறம் அந்த கலவையான உரத்தை வந்து நம்ம விவசாய நிலத்துக்கு பயன்படுத்தா அது நிச்சயமாக நல்ல உரமாக மாறும் ஆனால் வந்து ஒவ்வொரு உரம்ங்குறது வந்து நம்ம மண்ணுக்கு பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு சத்தாக நம்ம எடுத்துக்கணும் அந்த உரச்சத்துங்கிறது இயற்கையான உரச்சத்துங்கிறது விலங்குகளால் கிடைக்கக் கூடிய கழிவுகள் இங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ எந்த மா கெமிக்கல் உரத்தை விட இந்த விலங்குகள் உடைய கழிவுகள் உரம் நிலத்த பாதுகாக்குறது இல்லை கெடாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம்